ஹலோ கேப் ட்ரைவருங்களா நாங்கள் வந்து இப்போ ஊட்டி கொடைக்கானல் போகலாம்னு இருக்கோம் ஒரு ஃபேமிலி டூர் மாதிரி இப்போது வந்து அவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னா எவ்வளோ சார்ஜ் ஆகும் நாங்கள் வந்து நெக்ஸ்ட் மந்த்து ஆகஸ்ட் ஒன் ஒன் போகலான்ருக்கோம் ஒரு ஃபை ஓ க்ளாக் அஞ்சு நாள் ஒரு ஃபை ஓ க்ளாக் நீங்கள் காலையிலேயே ஃபை ஓ க்ளாக் வந்துட்டீங்கன்னால் நல்லா இருக்கும் அப்புறம் வந்து அமௌண்ட் எந்த அளவுக்கு ஆகும் அப்படின்றதையும் நீங்கள் கரெக்டாக சொல்லிவிடுங்க அப்புறம் பென்ட்ரோ பெட்ரோல் சார்ஜு டோல் சார்ஜு அப்புறம் உங்களுக்கு என்ன ட்ரைவர் சார்ஜு என்னென்ன என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் கரெக்டாக சொன்னீங்கனால் நான் அதுக்குத் தகுந்த மாதிரி ப்ளான் பண்ணிப்பேன் அப்புறம் எங்களோடய ஃபேமிலியில் இருந்து நாங்கள் ஒரு பத்து பேர் வரோம் அதுக்காக அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கேப் கொண்டு வந்துடுங்க நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு வந்து அமௌண்ட் வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணி சொல்லுங்கள் அப்போ தான் நாங்கள் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து அதுக்குத் தகுந்த மாதிரி உங்களுக்கு அமௌண்ட் கால்குலேட் பண்ணி நாங்கள் தர முடியும் ப்ளஸ் வந்து நாங்கள் ஒரு மூணு இடத்துக்குப் போகலான்ருக்கோம் அதுக்குத் தகுந்த மாதிரி பெட்ரோல் சார்ஜு அப்புறம் வந்து டோல் சார்ஜு ஓ அப்புறம் ட்ரைவர் சார்ஜு இது என்னென்ன சார்ஜு இருக்குதுன்னு நீங்கள் வந்து கரெக்டாக ப்ளான் பண்ணி சொல்லிட்டீங்கனால் அதுக்குத் தகுந்த மாதிரி நாங்களும் ப்ளான் பண்ணிக் கொண்டு வந்துடுவோம் ப்ளஸ் வந்து நாங்கள் வந்து ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி போகிறோம் மார்னிங் ஃபை ஓ க்ளாக்கே நீங்கள் வந்துட்டீங்கன்னால் தான் கரெக்டாக இருக்கும் நாங்கள் போகிறதுக்கு